நாகப்பட்டனத்தை பொறுத்தை அளவில் வந்துங்க காலேஜிங்க நிறையா இருக்குது ஸ்கூலுங்க நிறையா இருக்குது அதே நேரத்தில் வந்து மீன் பிடி துறைமுகம் இது நாகப்பட்டனம் வந்து மீன் பிடி துறைமுகம் இது இங்கே மீன் பிடி இதுக்கு தான் வந்து ரொம்ப நல்ல ஒரு டெவலப்பு இங்கே அதனால வந்து ஸ்கூலுங்க வந்து நல்லா ஃபேமஸ்ஸான ஸ்கூல்லாம் இருக்குது பாலிடெக்னிக்கு ஐடி கவர்மெண்டு ஐடி இருக்குது இங்கே மா மாவட்ட கலெக்ட்ரு அலுவலகம் இங்கே மெயின் ரோட்டுலேயே தான் இருக்குது அதனால வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஃபேமஸ்ஸான ஸ்கூலும் இருக்குதுனு சொல்லி ஸ்கூலுங்கள் எதுன்னு சொன்னா நடராஜன் தமயந்தி ஸ்கூலு ஃபேமஸ்ஸான ஸ்கூலு ஏஎம் மெட்ரிக்குலேஷன்னு சொல்லிகிட்டு ஒரு ஸ்கூல்லு ஒன்று இருக்குது அதை சேர்ந்தது தான் அதுவும் அது கொஞ்சம் ஸ்கூலுங்களில் வந்து ஃபேமஸ்ஸான ஸ்கூல்லு அதே மாதிரி வந்து இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களில் வந்து அதுவும் கொஞ்சம் ஃபேமஸ்ஸான ஸ்கூல்லு அவங்க வந்து நிறையா இது ஃபார்மஸி இதெல்லாம் வச்சு நிறையா நடத்திக்கிட்டு இருக்காங்க ஃபார்மஸி ஸ்கூல்லாம் வச்சு நடத்துகிறாங்க அது மாதிரி காலேஜி காலேஜில் வந்து அந்த எல்லாம் காலேஜில் எல்லாம் வச்சு நடத்துகிறாங்க அவங்க அது மாதிரி வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே ஐடி வந்து வச்சு நடத்துகிறது வந்து அது என்ன பள்ளிக்கூட தேசிகர் தேசிகர் தான் நாகப்பட்டனம் நாகப்பட்டனதத்துலேயே வந்து ஃபேமஸ்ஸான பாலிடெக்னிக் வந்து அது தான் இப்போ தான் அதுக்கு அப்புறம் தான் இஜிஎஸ் பிள்ளை அந்த இது தர்வாம்பால் இது இப்படிலாம் சொல்லிட்டு நிறையா இதெலாம் வந்துருக்கு ஆரமபத்தில் வந்து இது தான் ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் இது அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக வச்சு கவர்மெண்ட்டுக்கு இந்த இங்கே படிக்கிறவங்க வந்து கவர்மெண்டில் ஈஸியாக வேலை கிடச்சிரும் அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஃபேமஸ்ஸான எல்லாம் ஸ்கூல்லாம் இங்கே உண்டு முன்னால் சொன்னது மாதிரி துறைமுகங்களுக்கு துறைமுகம் கிடையாது அப்போது இப்போது இடையில வந்து இப்போ துறைமுகமாக ஆக்கிருக்காங்க மீன் பிடி துறைமுகம் தான் இது மீன் உலகம் தான் இங்கே அதிகமாக இதாக கூடிய வேறே ஒன்றும் இருக்கிறதுல்ல பாக்கிலாம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து மக்கள் கிக்கள் எல்லோருமே வந்து நல்ல நல்ல மக்கள் தான் வேற வந்து சொல்கிறதுக்கு இல்லை இங்கே ஒன்றும் அவ்வளோ தான்